நான் வந்து எப்போ சமைக்க பழகுனேன் அப்படின்னால் சின்ன வயசிலேருந்தே ஒரு ஆறாவது படிக்கும் போது இருந்தே வந்து அம்மாவுக்கு வந்து கூட மாட எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறது மெயின்னாக சமையலில் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி அரிஞ்சு கொடுக்குறது வெங்காயம் தக்காளி அரிஞ்சு கொடுக்குறது பூண்டு இஞ்சி எல்லாம் தட்டி கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அம்மாவுக்கு நான் மெயினாக நான் சம ஒரு டிஷ் சமைத்தேன் அப்படின்னால் அது வந்து நான் எய்த் ஸ்டாண்டர்ட்டில் தான் நான் படிக்கிறப்போ சமைத்தேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் சமைத்தது வந்து மேகி தான் அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ஊருக்கு போய்விட்டாங்க வீட்டில் யாரும் இல்லை ஸோ ரொம்ப சீக்கிரமா சமைக்கணும் ஈஸியாக எதாவது சமைக்கணும் அப்படின் சொல்லி நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கற்றுக்கிட்டது வந்து மேகி தான் அது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரியும் மேகி எப்படி சமைக்கிறது அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கனா ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கிறப்போது வந்து நம்மளுக்கு தெரியாது அளவு எப்படி பண்ண போடணும் ஏதோ ஒன்று சொதப்பும் ஸோ அப்படி சொதப்பினது வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சி அந்த உப்பு அதிகமாக போன போனதினால என்னால் அதை அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சமைத்தேன் ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம நல்லா பண்ணிவிட்டோம் அப்படின்னால் நம்ம அதில் மாற்றிக்கிறதுக்கோ கற்றுக்குறதுக்கோ எதுவும் இருக்காது ஆனால் நான் இப்போ அதில் ஃபஸ்ட் நான் ரொம்ப சொதப்பிவிட்டேன் நிறைய உப்பு போட்டேன் அது அது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் ஆனால் அது என்னால் சரியாக சமைக்க முடியல இருந்தாலும் அதில் நான் கற்றுக் கற்றுக்கிட்டது வந்து அதிகம் நம்ம இன்னொருத்தங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தா அவங்கனால் சாப்பிட முடியுமா அப்படின் நினைச்சி நம்ம அப்போ இருந்தே வந்து நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு எப்படி வந்து ரசம் வைக்கணும் எப்படி வந்து காய் வதக்கணும் அதுக்கப்புறம் தோசை சுட கற்றுக்கிட்டேன் சப்பாத்தி சுட சுட மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு டைமும் நான் பண்ணும் போது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுற போது நம்ம கவனமாக பண்ணணும் உப்பு எவ்வளோ அளவு போடுறோம் எது சேர்த்துக்கிட்டாலும் அந்த அதுதான் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் மற்றவங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி தானே மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கற அந்த அந்த கேர்ஃபுல்னெஸ் எப்பவுமே என்கிட்டே இருக்கும்